எங்கள் பகுதியில் ஒரு மைதானம் இருக்கிறது அந்த மைதானத்தில் வந்து கிரிக்கெட் போட்டி நடத்தலாம் வந்து பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கிறதுக்கு வசதியாக சுற்றி வந்து வயல் வெளிகள்லாம் இருக்குது அந்த வயல் வ வயல் வெளிகளில் நிறையா வந்து உட்காந்து பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கற லெவலுக்கு இட வசதிகள் நிறையா இருக்குது அதுக்கப்பறம் வந்து தூரத்தில் இருந்து வந்து இப்போ உட்காந்து பார்க்கறவங்களுக்கு பாத்ரூம் கழிவறை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கறாங்க பக்கத்தில் அந்த மைதானத்தில் அந்த மைதானத்தில் டெய்லி காலையில் வந்து உடற்பயிற்சி செய்வாங்க எல்லோரும் நடக்கிறவங்க வயதானவர்கள் நடப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மைதானத்தில் என்னென்ன வந்து வசதிகள் என் அதாவது என்னென்ன விளயாடணுமோ அதாவது இப்போது ரூமுக்குள்ள விளயாடக் கூடிய கேம்களாக இருக்கட்டும் கேரம் போர்டு கிரிக்கெ செஸ்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி வசதிகளும் அந்த மைதானத்தில் ஒரு ரூம் தனியாக செப்பரேட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த அந்த ரூமில் போய் அந்த போட்டிகள்லாம் நடத்தறதுக்குரிய மைதானமும் எங்கள் எங்கள் இப்போ ஏரியாவில் வந்து வச்சிருக்கறாங்க அதே மாதிரி வெ வெளியில் நம்ம விளயாடக் கூடிய கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ரன்னிங்காக இருக்கட்டும் இல்லை லாங் ஜம்ப்பாக இருக்கட்டும் ஹை ஜம்ப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி போட்டிகள் நடத்தறதுக்குரிய மைதானங்களும் எங்கள் ப எங்கள் பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல வந்து மைதானத்தில் வந்து வச்சிருக்கறாங்க அதனால் பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கறதுக்குரிய பென்ச்செஸ் அவங்க இருக்கை இருக்கையில் உட்காந்து பார்க்கறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கழிவறைகள் பத்து கழிவறைகள் கிட்ட வந்து வச்சிருக்கறாங்க சுத்தமான முறையில் இருக்கும் எல்லாமே தண்ணி வசதியோடு இருக்கும் அதனால் பார்வையாளர்கள் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் வந்து உட்காந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைகளெல்லாம் விளையாட்றதுக்கு குழந்தைகளுக்கு தனியாக வந்து சர்க்கஸு அந்த மாதிரி வந்து சின்னச் சின்ன ப்ளே ப்ளே திங்ஸ் வந்து வச்சிருக்கறாங்க குழந்தைங்க விளையாட்றதுக்கு அதில் போய் குழந்தைங்க போய் விளையாட விட்டுட்டு பெரியவர்கள் வந்து இந்த விளையாட்டுல பங்கு பெர்றதுக்கு அந்த மாதிரி வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கறாங்க இந்த மாதிரி மைதானத்தில் சில சிறப்பான அம்சங்கள் வந்து எங்கள் இதில் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா பார்வையாளர்கள் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணுறதுக்கும் இ தகுந்த ஒரு விதமாக வந்து ஒரு இடத்துல ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஷெட்டு இப்போ ஷெட்டுக்குள்ள கொண்டு வந்து காராக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் காராக இருந்தால் ஒரு பதனஞ்சில் இருந்து இருபது கார் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படினா உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டிக்கலாம் அதே மாதிரி வண்டியாக இருந்தால் ஒரு ஐம்பது வண்டியில் இருந்து நூறு வண்டி வரைக்கும் கூட என்ன பண்ணலாம் அப்படினா பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக பார்க்கிங் இருக்குது அப்படி பார்க்கிங் இங்கே முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் பக்கத்துலேயே பார்க்கிங்குக்கு ஒரு தனி இடத்த வாங்கி அந்த இடத்துல கொட்டகை போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படி இங்கே மைதானத்தில் சில சிறப்பான இது இருக்குது பந்துகள் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது எல்லோரும் எப்போ வேணாலும் பந்துகளை வந்து கால்பந்தாக இருக்கட்டும் கைப்பந்தாக இருக்கட்டும் வந்து எடுத்து விளையாண்டுட்டு அந்த இடத்துலையே நெட்டு போட்டு கொடுத்துருக்கறாங்க அதனால் எல்லாமே வைக்கறதுக்கு அந்த மைதானத்தில் சிறப்பான இதெல்லாம் எல்லாமே இருக்குது எங்கள் வீ எங்கள் பக்கத்தில் ஏரியாவில் இருக்கக்கூடிய மைதானத்தில் நல்ல எல்லா வசதிகளுமே சிறப்பாக இருக்கும்